எங்கள் குடும்பத்தில் வழக்கமாக எங்கள் அம்மாகிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படினா சப்பாத்தி வித் சன்னா மசாலா எங்கள் அம்மா வந்து நார்த் இந்தியன்ஸ் நார்த் சைடு வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க அதுல சப்பாத்தி போடுறது வந்து ரொம்ப நல்லா கற்றுகிட்டாங்க அது ரொம்ப சாஃப்டா எப்படி போடணும் அப்படினா இன்ஸ்டன்ட் மாவுலா வாங்க மாட்டாங்க அம்மா இன்ஸ்டன்டா கடையில் வாங்குறதலாம் வாங்க மாட்டாங்க கோதுமையை காய வச்சு அரைச்சி அததான் வந்து நாங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுவோம் அதில் நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு முன் போடும்போது மாவு பிசையும்போது ஒரு முட்டைய உடைச்சி ஊற்றிட்டு அதை நம்ப பிசஞ்சி போட்டோம் அப்படினா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கு நமக்கு அது மாதிரி அவ அது வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா பண்ணுவாங்கள் அது இப்போ அதே தலைமுறையில் நானும் இப்போ வந்து சப்பாத்தி நல்லா போடுவ அது மாதிரி சன்னா மசாலாவும் அம்மா நல்லா டேஸ்ட்டா பண்ணுவாங்கள் வீட்லயே கரம் மசாலா அதுபோலயே கரம் மசாலா வந்து வீட்டுலயே அம்மா ரெடி பண்ணுவாங்கள் அது ப்ரகாரம் நானும் அதே இதை வந்து இப்போ சன்னா மசாலா எப்படினா கொண்டைக்கடலை அந்த வெள்ளைக் கொண்டைக்கடலை அதை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அத குக்கரில் போட்டு ஒரு நாலஞ்சி விசில் விட்டு இறக்கிட்டு அதை தனியாக வச்சிடணும் உப்பு மஞ்சள் தூள்லா போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஆயிலில் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதுக்கு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் சாப் பண்ணி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி அது போடணும் அப்போதான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்டு போட்டால் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு தக்காளிய நல்லா சாப் பண்ணிட்டு அதையும் அதையும் ரெண்டு தக்காளி சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா கிரேவி மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்ஜோன்டு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலா இந்த கரம் மசாலா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அரச்சதுதா வேற கடையில் வாங்குனது கிடையாது அதை வந்து நாங்கள் ரெண்டு டீஸ்பூன் போடுவோம் இதில் மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம் அதுக்குப் பதிலாக பச்சை மிளகாய் போட்டுருக்கதுனால மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம் போட்டு நல்லா கிரேவி நல்லா தலை கிண்ட கிண்ட அப்படியே எண்ணெய் பிரிஞ்சி வர்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க சன்னாவ தூக்கி இப்போ பட்டாணிய தூக்கி கிண்டி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கிண்டி அப்படியே அஞ்சு ஒரு அஞ்சு நிமிசம் மூடி வச்சி அப்படியே இது பண்ணுனோம்னா சூப்பராக ப்ரிப்பராக ஆகிடும் அதில் அப்படியே கொத்தமல்லி தல கொஞ்சம் லைட்டா போட்டிங்கபினா நல்லா அழகாக ப்ரிப்பர் இதை அந்த காம்பனிசன் சப்பாத்தில நடுவில் அந்த சன்னாவ வச்சி ரோல் பண்ணி அதை செர்வ் பண்ணும்போது அவ்வளோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும் இது வந்து எங்கள் பாரம்பரியமா எங்கள் அம்மா செய்வாங்கள் அம்மாட்டேந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சமையல்